இப்போ எங்கள் ஊ எங்கள் ஊருக்கு வந்து தமிழ் தமிழ் தெரியாதவங்க வராங்க ஹிந்திக்காரங்க வராங்கன்னால் அவங்களுக்கு வந்து இப்போ எங்கள் ஆக்ஷன் காட்டுவோம் அப்படி இல்லைனா எங்களோடய தங்கிலிஷில் பேசுவோம் இல்லாட்டி இங்கிலிஷில் பேசுவோம் அவங்க பேசி இப்படி போங்க இந்த சைட் போங்க அப்படீன்னு நாங்கள் சொல்லுவோம் இங்கிலிஷிலயே இல்லாட்டி தங்கிலிஷ்லயும் சொல்லுவோம் அப்போயும் அவங்களுக்கு புரியல எங் நாங்கள் சொல்கிற இங்கிலிஸ் புரியல அப்படீன்னா நாங்கள் இந்த சைட் போங்க இப்படி போங்க அப்படீன்னு நாங்கள் சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்போம் அவங்க புரிஞ் புரிய வைப்போம்